சுற்றுசூழலை பாதுகாக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு கடமை தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா சுற்றுசூழல் நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் நம்மளோட வரப்போகிற சன்னதியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதனால எந்த அளவுக்கு நம்ம சுற்றுசூழலை பாதுகாத்துகிறமோ அந்த அளவுக்கு நமக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும் அதனால கண்டிப்பாக வன்ட்டு அது தூய்மையாக வைச்சுக்கணும் பசுமையாக வைச்சுக்கணும் பசுமையாக வைச்சுக்கணும்னா என்னா பண்ணனும் நம்ம அதிகமாக மரம் வளர்க்கணும் எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் ஆனால் சொல்வாங்களே தவிற யாரும் அத கடைபிடிக்க மாட்டாங்க அதனால எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமாக மரம் மரங்கள் நட முடியுமோ செடி எல்லாம் நட்டு அதிகமாக செடி எல்லாம் வளர்த்தோம்ன்னாவே அதுவே போதுமானது நிறையா ஆக்ஸிஜன் கிடைக்கும் நமக்கு நம்ம அதிகமாக இப்போ எல்லாம் மரம் செடியை வளக்கிறதை விட மரம் வளக்கிறதை விட நம்ம அதிகமாக பண்ணுறது அதை அழிக்கிறது தான் அதிகமாக பண்ணுறோம் அதனாலையே சுற்றுசூழல் பாதிப்பு அதிகமாக நமக்கு வருது அதிகமாக மரம் நடணும் அப்புறம் தேவை இல்லாத குப்பை பிளாஸ்ட்டிக் எல்லாம் யூஸ் பண்ணுறதலாம் கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும் நம்ம பிளாஸ்ட்டிக் யூஸ் பண்ணுறதுனால அது அடியில் மண்ணில் போய் அது அப்படியே தான் இருக்கும் அது டி கம்போஸ் ஆகவே ஆகாது அதல்லாம் வந்துட்டு சாப்புடுற அந்த மாடு அதுங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது மாடு தான் நமக்கு மாடு பசு இதுலாம் வயல் எல்லாம் இருக்கு ஸோ பசுதான் நமக்கு பால் கொடுக்குது ஸோ இந்த மாதிரி உயிரினங்கள் நம்ம துன்புறுத்தும் போது அது நமக்கு தான் கஷ்டம் நமக்கு தான் பாதிப்பு ஆனால் அது யாருக்கும் அந்த விஷயம் தெரிய மாட்டேங்கிது சரி நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுற்றுசூழலை இப்போ எந்த அளவுக்கு மாசுபடுத்த முடியுமோ எந்த அளவுக்கு வந்துட்டு அதை அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மனுஷங்களே அதை அழிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாமல் பிளாண்ட்டலாம் வன்ட்டு நிறைய வந்து வைக்க சொல்லி நிறையா சொல்லணும் அதை ஸ்கூலேயுமே வன்ட்டு நிறையா குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படினா அவங்க கண்டிப்பாக குழந்தைகள்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதனால ஸ்கூலேயும் இது அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும் சுற்றுசூழலால் பக்கத்தில் இருக்க ஆறு அந்த மலையும் கண்டிப்பாக பாதிப்பு அடையுது நம்ம யூஸ் பண்ற அந்த இரசாயன கழிவுகள் எல்லாம் வந்துட்டு அந்த ஆற்றுல சேர்ந்து அது குடிக்கிற அந்த மாடுகள் இந்த மாதிரி ஆடு மாடு இவங்களும் வன்ட்டு ரொம்ப கஷ்டபடுறாங்க அதான் நம்ம பண்ணுற மனுஷங்களால் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே சுற்றுசூழலை பாதிக்கிது அது மாதிரி விஷயம் பண்ணாமல் இருக்கணும் அப்படினா அது நிறையா பேருக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் பண்ணுறாங்க சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க அதுக்கான அவேர்னஸ் நம்மளே வந்து கொடுக்கணும் பிளாண்ட்டெலாம் வந்துட்டு அதிகமாக நட்டாலே போதும் ஸோ அதிகமாக பசுமையாக இருக்கணும் அப்படினாலே நம்ம இந்த கல்யாணத்திலல்லாம் பார்த்தோம்ன்னா தேங்காய் பூ பழம்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம்ல அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம் ஒரு செடியை நட்டு வைங்கங்கிற மாதிரி நம்ம செடியை கொடுக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் ஒரு வீட்டில் ஒரு பத்து பத்து வைச்சாங்க அப்படினாலே எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க நிறையா வீடுகள் இருக்கு இவ்வளோ பேர் நட்டு வைச்சாலே நம்ம சுற்றுசூழல் அவ்வளோ பார்க்கவே அருமையாக பசுமையாக இருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நம்ம யாரும் அப்படி ஒரு முயற்சி எடுக்க மாட்டிங் கிறோம் அதனால இந்த மாதிரி ஃபங்ஷன் எதாவது வீட்டில் நடக்குது தேங்காய் பூ பழம்லாம் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பிளாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க நட்டு வச்சு அவங்க வளர்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம முன்னெடுத்து நடத்தணும்